இந்த பகுதியில் அடிக்கடி காணப்படும் சில பறவைகள் என்னென்ன எங்கள் பகுதியில் அடிக்கடி காணப்படும் காக்கா குருவி கொக்கு மயில் எல்லா பறவையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதிகமாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கறது புறா இருக்குது அதில் உங்களுக்கு பிடித்த பறவை எது ஏன் புறாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒருமாதிரி கத்தும் அதுமாதிரி கத்த சொல்ல நல்லா இருக்கும் கேட்க சொல்ல என்னடா பேய் வர மாதிரியே இருக்குமே அப்படி பார்ப்போம் அது கத்த சொல்ல அதுமாதிரிதான் சவுண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குயில் இருக்கும் அதுவும் அழகாக கூவும் குக்கூ அது மாதிரியே கூவும் அது கேட்க சொல்ல நானும் அதுக்கூடவே கூப்பிடுவேன் அதுவும் என்னை ரசிச்சிட்டே இருக்கும் என்னை பார்க்க சொல்லல்லாம் அது கூவும் நானும் கரெக்டாக அதை பார்க்க சொல்லலாம் கூவிக்கின்னே இருப்பேன்